ஆ நாங்கள் வந்து ஒரு மூணு நாளைக்கு டூர் போகணும் கொடைக்கானல் மூணாறு ஊட்டி

ஆ மயிலாடுதுறையிலேந்து கிளம்பி போகணும் மயிலாடுதுறையிலேந்து ஒரு பதினைஞ்சு பேர் வரோம் எத்தனை நாளில் போய் பார்த்துன்னு வரலாம் எவ்வளோ ஆகும் அமௌன்ட்டு

டென் டேஸ் ஆகுமா ஆ ஆ சாப்பாடுலாம் எப்படி மேடம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்கள்ல ம் ம்

ஆமாம் மேடம் ஒரு பத்து பேர் வரோம் ஃபேமிலியோட வரோம் ஃபேமிலி ஒரு ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வருவாங்க சரி மேடம் எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்கதான் வருவாங்க ரிட்டையர்டு பர்சன்ஸ் தான் வருவாங்க ஸோ பார்த்து கொஞ்சம் சேஃப்பாக போய் சேஃப்பாக கூப்பிட்டு வந்துவிடுங்க ம் எவ்வளோ ஆவும் மேடம் ம் ம் பத்து பேர் போகணும்ன்னா நம்ப எந்த வண்டி மேடம் எடுத்துக்கலாம் ம் ம் சரிங்க மேடம் கம்ஃபர்ட்டாக இருக்குமா ம் சரிங்க மேடம் அமௌன்ட் எவ்வளோ கொடுக்கட்டுங்க ம் சரிங்க மேடம் இதே நம்பருங்களா சரிங்க மேடம் நான் ஜிபே அனுப்ச்சிவுடுறேன் எதன்னா பிளான் இருக்கா மேடம் இந்த நாளில் போனா நம்ப ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஏற்கனவே போயிருப்பிங்க

அப்படிங்களா சரி அப்போ அந்த நாள்லையே கிளம்பிடலாம் நம்ப அப்பன்னா திங்கக்கிழம கால்லைலயே கிளம்பிடலாமா ம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நன்றி மேடம்